எனக்கு குக் வித் கோமாளி ரொம்ப பிடிக்கும் அதை பாக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் வர குக்கும் சரி கோமாளியும் சரி ரொம்ப சந்தோஷபடுத்திட்டே இருப்பாங்க அப்பப்போ காமெடியும் பண்ணுவாங்க அதலாம் எனக்கு என்டர்டயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு அப்றம் அவங்க ஜோக்கெல்லாம் சொல்வாங்க இதலாம் பாக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வர புகழ் பாலா மணிமேகலை ஷிவாங்கி அப்றம் குக்கு அஸ்வின் மணி ஷகிலா மேடம் அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சமைக்கிற ரெசிபி நான் டீவியில் மட்டும்தான் பாப்பேன் நேரில் என்னால் பார்க்க முடியாது டீவியில் பார்க்கும்போது எனக்கு வாயில் எச்சில் ஊரும் அதை சாப்டணும்னு சொல்கிற ஃபீலிங் வரும் ஆனால் நேரில் போய் சாப்பிட முடியாது இவங்களாம் நேரில் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் பார்க்க முடியாது அப்றம் ஸ்டார்ட் மியூசிக் ஷோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வர பிரியங்கா அப்றம் வந்து அதில் வர எல்லா கேம் ஷோவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் நான் எப்பயுமே பாப்பேன் வீட்டில் சண்டே டைம்லலாம்

பார்க்கும்போது எனக்கு எதாச்சும் அவங்க சாங் ப்ளே பண்ணுவாங்க நான் கண்டுபிடிச்சிட்டு டக்குனு நானே சொல்ல ஆரம்பிச்சுடுவன் இந்த சாங் தான் இங்கே இந்த சாங் தான் சொல்லிகிட்டு திரைப்படம் பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீவி பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீவியில் வந்து எனக்கு அதிகமாக எனக்கு பிடிச்ச சேனல் வந்து விஜய் டீவிதான் இந்த இந்த டீவி தான் நான் அதிகம் எங்கள் வீட்டில் எப்போதும் பார்ப்போம் பிரியங்கா வந்து அப்றம் சன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கரில் எனக்கு எதாவது பாட்டு தெரிஞ்சிச்சுனா அந்த பாப்பா பாடும்போது நானும் கூட சேர்ந்து பாடுவேன் பாடும்போதே எனக்கு இந்த லிரிக் தெரியலனா அந்த பாப்பா பாடும்போது நான் அமைதியாக கேட்டுகிட்டு அப்பறம் நான் பாடுவேன் அப்றம் நான் கை தட்டலாம் ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் கை தட்டும்போது எல்லோரும் என்ன நெனைப்பாங்க என்னது இந்த பிள்ள இங்கே கை தட்டுது அங்கே நேரில் பாக்கிற நேரில்தான் இது கை தட்டினா கேட்கும் ஆனால் இங்கே கை தட்டினா எப்படி கேட்கும் அப்டின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் நெனைப்பாங்க எஏன் தம்பி எங்கள் அப்பாவும் நினைப்பாங்க அப்பறம் எனக்கு பிரியங்காவையும் மாகாபாவையும் ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ணுற ஜோக்கு எனக்கும் பிடிக்கும் அப்பறம் குக் வித் கோமாளியில் வந்து அடிக்கடி ஜோக்கெல்லாம் சொல்வாங்க அப்றம் வந்து ஜோக் சொல்லும்போது நான் சிரிப்பேன் தானாக ரொம்ப காமடியாக இருக்கும் அந்த ஜோக் ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்டே நான் போய்ட்டு கேப்பேன் இந்த ஜோக் ஆன்சர் என்ன அப்டின்னு சொல்லிவிட்டு கேப்பேன் கேட்கும்போது அவுங்க தெரியலன்னு சொன்னால் நான் அது அதுக்கான விடையையும் சொல்லிவிட்டு நான் வந்து இதுதான் இதுக்கான விடை அப்டின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு பிடித்த விஷயம் வந்து டீவி பாக்கிறது அப்புறம் சாங் கேட்குறது பாட்டு கேட்குறத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்றம் லிரிக் அந்த வரிகள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிக்கிட்டு எனக்கு கேக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்